நான் கொரோனா ப்ரீயட்டில் இருக்கும் போது கொரோனாவில் லீவ் விடும் போது ஸ்கூல் லீவ் விடும் போது நான் வந்து வீட்டில் இருக்கும் போது ஆன்லைன் க்ளாஸ் வச்சிட்டு இருந்தாங்க ஆன்லைன் க்ளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது என் என்கிட்ட மொபைல் இல்லை எங்கள் அப்பா மொபைலில் தான் ஆன்லைன் க்ளாஸை பார்ப்பேன் என் அப்பா மொபைலை பார்த்துட்டு இருக்கும்போது அவரு வந்து ட்ரைவரு அவரு வந்து வண்டி லோடு ஆச்சுனா போய்டுவாரு அதனால அவரு வீட்டில் இருக்கற வரையும் நான் ஆன்லைன் ஸ்கூலை ஆன்லைன் க்ளாஸு வந்துச்சுனா ஆன்லைன் க்ளாஸ் பார்த்துட்டு இருப்பேன் அப்றம் அவரு வந்து வண்டிக்கு போயிட்டத்துக்கு அப்பறம் அவரு வந்து சரி அவரு வரவரைக்கும் ஆன்லைன் க்ளாஸு பார்க்க முடியாது அதனால சரி அவரு வந்ததுக்கு அப்பறம் நாங்கள் ஆன்லைன் க்ளாஸ் பார்ப்போம் அப்பறம் வந்து அவரு வந்து வண்டிக்கு போகும்போது அப்றம் வீட்டில் எனக்கு புதுசாக ஒரு மொபைல் எடுத்து கொடுத்துட்டாங்க அதுக்கு அப்பறம் நான் ஆன்லைன் க்ளாஸு அந்த மொபைலில் பார்க்க ஆரம்மிச்சிட்டேன் அதுக்கு அப்பறம் பார்த்து ஆன்லைன் க்ளாஸ் பார்த்து நல்லா டெஸ்டில் ஒரு நல்ல மதிப்பெண் எடுக்க முடிஞ்சித்து